சமையலுக்கு அவசியமானது அப்படின்னா அது வந்து சிலிண்டர் லைட்டர் அப்புறம் சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் இந்த மாதிரி அப்புறம் கரண்டி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சமையலுக்கு தேவையானது இருக்குது அதோட நமக்கு சமையலுக்கு தேவையான மளிகை சாமானும் சமையலுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒன்று இந்த சிலிண்டர் அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் நிறைய ஓவன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய டெக்னாலஜி பொருட்களெலாம் எங்களிட்ட என்கிட்ட இல்லை அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் ஓவனில் நம்ம கேக் பண்ணலாம் நம்ம விரும்புகிற நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி புது புது கேஜெட்கள் இருக்கும் போது நம்மளால பண்ண முடியும் நார்மலாக ஒரு ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கருவிகள் தான் எங்கள் கிட்டே இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் சமைப்போம் அதை வச்சு எவ்வளோ ருசியாக சமைக்க முடியும் அப்படின்றது தான் சமைப்போம் ஒரு ஒரு சிலிண்டர் அப்புறம் லைட்டர் அதை வ அதை வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அதில் வச்சு சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள் என்னென்ன பாத்திரங்கள் அதை வச்சு சமைப்போமோ அந்த மாதிரி சமைச்சு பாத்திரங்கள் அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவோம் சமைக்கிறதுக்காக தேவையான சில பாத்திரங்கள் தான் நம்மகிட்டே இருக்கும் நிறைய பாத்திரங்கள் நம்மளால் வாங்க முடியாத பாத்திரங்கள் இருக்கும் கேஜெட்கள் இருக்கும் ஸோ இருக்கிறத வச்சு நல்லா சமைக்கணும்